சொல்லுங்கள் ஆமாம்ங்க தென்றல் தான் பேசுறேன் அப்படீங்களா ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் எந்த க்ளாஸுங்க நல்லா இருக்கங்க அப்படிங்களா சரி சரி சொல்லுங்கள் மிதுன் மிதுன் ராஜ் ஆ அவங்க மதர் பேசுறீங்க ஆன் சொல்லுங்கள் மேடம் அப்படீங்களா எங்கே ட்ரான்ஸ்பர் கிடச்சி இருங்குங்க வேறு ஊராக இல்லை எங்கேங்க அப்படீங்களா சரிங்க அடடா அப்படீங்களா என்னங்க இப்படி சொல்லுறிங்க மிதுன் ராஜ் வந்து நல்ல பையன்ங்க ஆ நல்ல பொறுப்பான பையன் நல்ல படிக்கிற ஒரு பையன் நீங்கள் இந்த மாதிரி அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகறேங்குறீங்களே பரவாயில்லைங்களா இருக்கட்டுங்க இங்கே எப்போ நீங்கள் மூவ் ஆகுறீங்க என்ன இது வச்சி இருக்கீங்க ஃப்ளான் என்ன அப்படீங்களா சரிங்க சரிங்க சரிங்க உங்களுக்கு நான் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுறங்க கண்டிப்பாக டீசி வாங்குறதுக்கு ஆனால் இன்னொன்று சொல்லலான்னு நினைக்கிறேன் நீங்கள் விருப்பம் இருந்தா பாருங்கள் இங்கேயே நம்ம ஸ்கூலில் வந்து இந்த வருஷத்துல இருந்து ஹாஸ்டல் கொடுக்குறோம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ன்னு இருக்குது நீங்கள் அதில் வந்து சேர்க்குறதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் நாங்கள் நல்லா பத்திரமாக பார்த்துக்குறோம் ஏன்னா ஒரு நல்ல ஸ்டுடென்ட்டு அனுப்புறத்தில் எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி கூட சொல்லுங்கள் இல்லை கட்டாயமாக எங்களுக்கு டீசி தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நாளைக்கு இன்னைக்கு வந்து திங்கள்கிழமை நாளைக்கு வாங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்திங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு வந்திங்கன்னா இங்கே வந்து மேடம் வந்து ஜெய்ஸ்ரீ மேடம்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்களை வந்து பாருங்கள் என்ன பண்ணனும் இதுக்கு என்ன ப இது எல்லாம் கொடுக்கணும் சொல்லி சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து பா பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க வீட்டுலையும் பேசுங்கள் நல்ல ஒரு ஸ்டுடெண்ட்டு எங்களுக்கு திடீர்ன்னு இப்படி சொல்லிடிங்க ம் ஆமாம்ங்க அதுக்கெல்லாம் இப்போ நாமளே கோச்சிங் எல்லாம் தரப்போகறோம் நைன்த்து டென்த்த்து இங்கேயே படிப்பாருன்னு நாங்கள் நினச்சோம் ஆ ஆமாம்ங்க தேங்க்ஸ்ங்க கிளம்பலான்னு முடிவு பண்ணி ஹாஸ்டல் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அறுபதுருபா வருதுங்க அறுபதாயிரருபா வருது ஆமாம் இன்க்லூடிங் எல்லாமே உங்களுக்கு மெஸ்சு எல்லாமே சேர்த்தி ஆ எல்லாமே சேர்த்திங்க ஆமாம் ஸ்னாக்ஸ்சு எல்லாமே ஈவினிங்லையும் அவங்களுக்கு வந்து நல்லா சத்தான இதுவாக கொடுத்துடுறோம் நம்ம சுண்டல் அந்தமாதிரி கொடுக்குறோம் அதனால நீங்கள் யோசனை பண்ணுங்கள் வீட்டில் சார் கிட்டையும் பேசுங்கள் பேசிவிட்டு உங்களுக்கு இங்கே ரெசிடென்ஷியல் போடுகிற எண்ணம் இருந்துச்சின்னா நாளைக்கு சொல்லுங்கள் இல்லை கட்டாயமாக டீசி தான் வேணும் ஒன்றும் வாய்ப்பில்லைனு சொன்னிங்கன்னா சாய்ந்தரம் ஜெய்ஸ்ரீ மேடத்தை வந்து பாருங்கள் நாளைக்கு ம் சரிங்களா சரிங் மேடம் சரிங் மேடம் ஆ ஆ இருக்கட்டுங்க தேங்க்ஸ்